கிராமப்புறங்களில் கல்வி முறையை மேம்படுத்த அரசு ரொம்ப முயற்சி எடுத்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் கிராமப்புறங்களில் தான் ஒரு சில குழந்தைகள் வந்து பள்ளிக்கு சரியாக போகமாட்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா சில பேரண்ட்ஸுங்க வந்து வீட்டுக்கு வீட்டு வேலைக்காக சில பேரண்ட்ஸ் சில குழந்தைகள வந்து வீட்டு வேலைக்காக த கொட்டை உடைப்பதற்கும் நம்ப வீட்டு வேலை செய்யறத்துக்கும் யூஸ்புஃல்லாக அவங்க பேரண்ட்ஸு யூஸ் பண்ணிக்கிறாங்க காலை உணவும் இப்போது அரசு வந்து காலை உணவும் போட ஆரமிச்சிவிட்டாங்க மதிய உணவும் போட ஆரமிச்சிவிட்டாங்க ஆனால் கஷ்டம் இல்லாமல் குழந்தைகள் பள்ளிக்கூடம் வர்றத்துக்கு ரொம்ப விரும்புறாங்க ஆனால் சில பேரண்ட்ஸுக வந்து குழந்தைகள அவங்க வீட்டு வேலைக்காக யூஸ் பண்ணிக்கின்னு குழந்தைகள் பள்ளிக்கு சில பள்ளிக்கு அனுப்ப மாட்டுறாங்க அது சில பேரண்ட்ஸு மேலே குறை இருக்கிறது அதனால் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸுங்களுக்கு ஒரு தனி மீட்டிங் வைத்து அந்த பேரண்ட்ஸுகளை வர வைத்து தன் பிள்ளை தன் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்க்க வேண்டுமென்று அவங்களுக்கு ஒருநாள் மீட்டிங் போட்டு பேச வேண்டும் அப்படி பேசினால் தான் அந்த மக்களுக்கு புரிந்து சில குழந்தைகளைப் பள்ளிக்கூடத்திற்கு சேர்ப்பார்கள் அதே மாரி டீச்சிங் ஃபீல்டுன்னு நல்ல ஒரு சிறந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சிங் ஃபீல்டாக போட வேண்டும் டெய்லியும் பசங்க வந்து டீச்சிங் அவங்களுக்கு டீச்சிங் வந்து சொல்லிக் கொடுத்துன்னே இருக்கணும் சில டீச்சருங்க சில சொல்லிக்கொடுக்காம அவங்க வேலை அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்றாங்க அது கொஞ்சம் வந்து சரி பார்த்துக்க வேண்டும் அதனால் இப்போ கொழந்தைங்களின் பேரண்ட்ஸை டெய்லியும் ஒரு வாரத்துக்கு ஒரு வா ஒருமுறை பேரண்ட்ஸை கூப்பிட்டு மீட்டிங் போட வேண்டும் அப்படி போட்டால் குழந்தைகளுக்கு டெய்லியும் ஸ்கூலுக்கு வர ஆர்வம் இருக்கும் தேங்க் யூ